நாங்கள் வந்து பொட்டப்பிள்ளைங்க தான் நாலு பொண்ணுங்க நாலு பொ பொண்ணுங்களையுமே எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம் அதிகமாக படிக்கலை நாங்கள் எதுவும் கவர்மெண்ட் வேலைக்கும் போகல எங்களை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல வந்து எங்கள் மாமனார் வீட்டில் வந்து இங்கே மாமனார் வந்து செட்டி தான் செய்கிறாரு அந்த வேலையும் நாங்கள் செய்கிறோம் என் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலைக்கு போனால் ஜுவல்லரிக்கு நகைக்கடைக்கு போகிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க பையன் வந்து பத்தாவது படிச்சிருக்கிறான் பொண்ணு வந்து அஞ்சாவது படிக்குது என் தங்கச்சி வீட்டில் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஒருத்தர் வந்து மெக்கானிக்கில் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து நிமான்ஸ் ஹாஸ்ப்பிட்டலில் வேலை செய்கிறாங்க டெம்ப்ரரியா பர்மனென்ட் கிடையாது இன்னொரு தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து எங்கள் தொழில் மண்பாண்ட தொழில் அவர் செய்கிறாரு பசங்க ஒரு பசங் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க இன்னொரு பையன் ஓசூரில் வேலைக்கு போகிறான் இன்னொரு பொண்ணு படித்திட்டே இருக்குது இன்னொரு தங்கச்சி பையன் வந்து அவன் வேலைக்கு போயிட்டிருக்குறான் இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி வந்து கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போது அவங்களுக்கு ரெண்டு பொண் குழந்த அவங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் வந்து குடும்பத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு போகிறோம்